இப்போ வந்து தமிழ் மொழி பேசுகிறத விட இங்கிலிஷ் தான் வந்து அதிகமாக எல்லாேருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னால் ஸ்கூல் காலேஜஸ்லேயுமே வந்து இங்கிலிஷில் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி ஃபைனெல்லாம் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்ல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னால் இங்கிலிஷில் பேசுனால்தான் நம்ம வேர்ல்டு லெவல் வந்து சர்வே ஆக முடியும் அதனால் வந்து ஸ்கூல்ஸ்சில் வந்து இங்கிலிஷில் வந்து பேசலேனால் வந்து ஃபைன் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க ஆனால் இது வந்து நம்ம பாக் கம்ப்பேர் பண்ணும்போது தமிழ் மொழியோட இது வந்து வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே போகுது இதனால ஸோ அதனால் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மொழியில வந்து படித்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்போதான் வந்து தமிழ் மொழிய வந்து எல்லாேருமே படிப்பாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து தமிழ் மொழிக்கி வந்து இம்பார்ட்டண்ட்ஸ் கொடுக்கறாங்க